நான் பார்த்தனாக்க டெய்லி வந்து ஃபேஸ்புக் பார்த்திட்டுருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஃபேஸ்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வந்து பார்த்திங்கனா செய்தித்தாள் வந்து இல்லாமல் ஆல் இந்திய ரேடியோ இருக்கும் அந்த ஆல் இந்திய ரேடியோ வந்து எதோ ஒரு டைம் வரும் நாளைக்கு ஒரு டைம் செய்தி கொடுப்பாங்க இனி நேற்று நடந்த விஷயத்த இன்றைக்கிக் கொடுப்பாங்க காலகட்டத்தில் போகப் போகப் பார்த்தனாக்க அந்த வானொலியெல்லாம் போய்விட்டு தூர்தர்ஷன் டெலிவிஷன் வந்தது அதை தமிழில் ஆக்கம் இந்தியில் வரும் தமிழாக்கம் எப்போ நியூஸ் கிடைக்கும் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் நாங்கள்லாம் ஊர் ஜனமே போயிட்டு உட்காந்து ஒரு இடத்தில் வந்து செய்தி என்ன வரும் நாட்டு நடப்பு என்ன இன்றைக்கு என்ன நடக்குன்றது எல்லாம் ஊர் மக்களெல்லாம் ஒரு இடத்தில் ஊர் சமுதாயக்கூடமோ இல்லை எதாவது ஒரு ஊர் முக்கியமான ஒரு டிவி ரூம் அந்தமாதிரி வச்சுருப்பாங்க அந்த இடத்தில் பார்த்துட்டு இருப்போம் இப்போலாம் நிறைய விஷயங்கள் பார்த்தனாக்க சமூக ஊடகத்தில் வந்து ஃபேஸ்புக் வந்திருச்சு இப்போ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தனா நம்ம ஒடிசாவில் நடந்த அந்த ரயில் விபத்து பார்த்திங்கனா அங்கே நடந்த ஒரு ஒரு சில நிமிடத்தில் பார்த்திங்கனாக்க உலக அளவிலே அந்தச் செய்தி வந்து மக்களுக்குத் தெரிஞ்சிருச்சு ஏன்னா இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக்கு இருக்கிறதுனால்தான் என்ன நடக்குன்றது அங்கங்கே என்னென்ன ஆக்ஸிடென்டு நடக்குதா இல்லை வேறு எதாவது வேறு விஷயங்கள் நடக்குது நாட்டு நடப்புகள் வந்து குறுகிய கால நேரத்தில் வந்து மக்களுக்கு எல்லா இடத்துலேயும் போய்விட்டு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடுது முன்னேலாம் வந்து தபால் மூலிமாவோ இந்த நியூஸ் பேப்பர் மூலிமாவோ போய் சேர்றதுக்கு லேட்டாகும் இப்போது நிறைய விஷயங்கள் வந்து சமூக ஊடகத்தினால் நல்லா விஷயம் தெரியுது